ஹலோ சார் எனக்கு கேப் வேணும் இங்கே குடவாசல்லேருந்து திருவாரூர் வரைக்கும் போகணும் ஆமாம் பிக்கப் குடவாசல் அங்கே திருவாரூர் பெரிய கோவிலில் விட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரணும் சார் ஆமாம் சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ற மாதிரிருக்கும் அங்கே ஒரு பூஜைருக்கு அந்த பூஜைய முடித்துட்டு மறுபடியும் பிக்கப் பண்ணிட்டு வந்து இங்கே குடவாசலில் வீட்டில் விட்டுன்னும் ஆமாம் சார் என்ன அமௌன்ட் ஆகும் சார் வெயிட்டிங் சார்ஜ் உண்டா அப்படியா இப்போ ஒன் அவர் அங்கே வெயிட் பண்ணால் என்ன அமௌன்ட் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியுமா சார் இல்லை அது எப்படியுமே டைம் எடுக்கும் தான் பூஜைருக்கு ஆமாம் பூஜையை முடித்துட்டு தான் வரணும் வரும் போது அங்கே பக்கத்தில் இன்னும் ரெண்டு கோயிலுக்கு போகணும் ஆமாம் சார் பக்கத்தில் தான் சார் எல்லாமே டவுன் தானே சார் அது பக்கத்து பக்கத்தில் அப்படியே போயிட்டு வந்துட்டுருப்போம் அவ்வளோ தான் டிராவல்னு பார்த்தா இவ்வளோ தானே சார் குடவாசல் டூ திருவாரூர் அவ்வளோ தானே சார் ஆமாம் பக்கத்தில் ரெண்டு கோயிலிருக்கு பூஜைங்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்கிட்ட வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரிருக்கும் சார் அவ்வளோ தான் அதுக்கு மேலேலாம் ஒன்றும் ஆகாது சார் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்சுக்கே நீங்கள் வெயிட்டிங் சார்ஜ் போடுவீங்களா என்ன எப்படியும் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும்னால் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னால் கொஞ்சம் அங்கே ஸ்பென்ட் பண்ணிட்டு வர மாதிரி தானே சார் இருக்கும் அதுக்கு வெயிட்டிங் சார்ஜ் போடுவீங்களா நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு தான் சார் இல்லை இப்போது ஃபைவ் ஹார்சுக்கு அப்படினா வெயிட்டிங் சார்ஜ்னால் ஓகே நீங்கள் வெயிட்டிங் சார்ஜை போடுவீங்க ஃபைவ் ஹார்சுக்குள்ள ஆகும் அப்படினா ஓகே நார்மலாக நம்ம கேப் புக் பண்ணுறோம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படினா நாங்கள் போய் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வரதுக்காக தானே நம்ம அங்கே போகிறோமே ஒன் ஹார் கூட ஸ்பென்ட் பண்ணாமல் எப்படி ஆட்டோ நிற்கிது அப்படின்றத்துக்காக வர முடியுமா வெயிட்டிங் சார்ஜ் போடுவாங்க அப்படின்றதுக்காக ஒரு டூ ஹார்சுக்கு மேல் ஆயிடுத்துன்னா கூட நீங்கள் வெயிட்டிங் சார்ஜ் போட்டுக்கோங்க சார் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆமாம் டூ ஹார்சுக்கு மேல் ஆயிடுத்துன்னா நீங்கள் தாராளமாக வெயிட்டிங் சார்ஜ் போட்டுக்கோங்க சார் அதுக்கு முன்னாடின்னால் எப்படி சார் சரி அப்படினா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார் டிராவெல்லிங் டைம் கம்மி தான் அதுக்கான சார்ஜ் ப்ளஸ் அந்த ஒன் ஹார் வெயிட்டிங் சார்ஜ்னால் ஒன் ஹார் கம்மி தானே சார் அதுக்கு நீங்கள் எதனாவது கம்மி பண்ணலாமில்லை

நீங்கள் டூ ஹவர்சுக்கு மேல் ஆயிடுத்துன்னா தாராளமாக போட்டுக்கோங்க எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது அதுக்கு அப்றம் நான் அவங்ககிட்ட கேட்கவே மாட்டேன் டூ ஹவர்சுக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படினா நீங்கள் ஏன் சார் வெயிட்டிங் சார்ஜெலாம் ஆமாம் சார் நான் உங்களோடய ரெகுலர் கஸ்டமர் தானே நீங்கள் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க ஆமாம் சார் அதனால் தான் சார் நான் கேட்குறேன் இல்லைனா தெரியாதவங்கன்னால் நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேனில்ல ரெகுலராக உங்கள்கிட்ட தான் கேப் புக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கே நீங்கள் வெயிட்டிங் சார்ஜ் அப்படிலாம் சொல்லிவிட்டு இருந்தீங்கன்னால் கஷ்டமில்ல அப்போது நான் நெக்ஸ்ட் டைமெலாம் எப்படி உங்கள்கிட்ட வந்து புக் பண்ண முடியும் ஆமாம் சார் இப்போது கொஞ்சம் நம்பிக்கையான டிரைவராக போடுங்க சார் லேடிஸ்லாம் போகிறோம் அதனால் கொஞ்சம் நல்லவங்களை நம்பிக்கையானவங்களா போடுங்கள் சார் ஆமாம் பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டி வர மாதிரி இருக்கணும் அப்புறம் பூஜைக்கும் டைம் ஆயிடுத்து சார் நான் இன்னும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அங்கே ரீச் ஆகணும் ஆமாம் அங்கே எல்லா ரெடியாகருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நான் அங்கே போகணும் எப்போது எனக்கு இங்கே கேப் இங்கே வீட்டுக்கு வந்து பிக்கப்புக்கு வருவாங்க நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் ரெடியாகருக்கோம் கேப் வந்துத்துன்னா ஏறி போக வேண்டியது தான் சார் வேறே ஒன்றும் கிடையாது இங்கே வந்துலாம் வெயிட் பண்ண வேணாம் சார் அங்கே கோயிலில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் போதும் இங்கே வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் சீக்கரமாக வர சொல்ல முடியுமா ஏன்னால் அல்ரெடி டைம் ஆயிடுத்து கொஞ்சம் சீக்கரமாக வந்தால் எனக்கும் கன்வியன்ட்டாக இருக்கும் பூஜைன்றதுனால டைமுக்கு போகணும் ஆமாம் நாங்கள் தான் பண்ணுறோம் எல்லா அரேஞ்மென்ட்சும் அங்கே முடிஞ்சிடுச்சு நாங்கள் போனோம்னால் பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆமாம் சார் கொஞ்சம் சீக்கரமாகவே டிரைவர் வர சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் ஒரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸில் வந்துட்டாங்கன்னால் அவங்க வந்த உடனே நாங்கள் ஏறி கிளம்ப வேண்டியது தான் சார் வேறே ஒன்றுமே இல்லை ஓகே சார் பக்கத்தில் இருக்க டிரைவர் தான் நம்பிக்கையானவங்களா போடுங்க சார் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார்